எனக்கு ரொம்ப பிடிச்ச தொலைக்காட்சி நிகழ்ச்சினு பார்த்திங்கனா விஜய் டிவி நடத்துகிற நீயா நானா ப்ரோக்ராமு ஸ்டார்ட் மியூசிக்கும் நீயா நானா ப்ரோக்ராம் ஏன் எனக்கு பிடிக்குனா அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாப்பிக்ஸ் வந்து ஒரு ஒரு வாரம் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் எடுத்துகிட்டு வந்து எது சரி எது தவறு அப்படினு சொல்கிறா மாதிரி இருக்கும் இதில் பல விஷயங்கள் வந்து நம்மளும் செஞ்சுருப்போம் நமக்கு கேள்வியாக இருக்கிற விஷயம் கூட அங்கே கேட்கும் போது இதுக்கு இந்த ஆன்சராக இருக்கலாம் அந்த ஆன்சராக இருக்கலான்னு சொல்லிகிட்டு நம்மளே இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற நடுவரும் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போடாத மாதிரி ரொம்ப சுமூகமாக முடிப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிக்கும் இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கனா ஸ்டார்ட் மியூசிக் ஸ்டார்ட் மியூசிக் ஏன் பிடிக்குனா ஸ்டார்ட் மியூசிக்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து நம்மளும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறா மாதிரி இருக்கும் லிரிக் கட் பண்ணுறது நம்மளும் கூட சேர்ந்து பாட்டுறா மாதிரி இருக்கும் பிக்ச்சர்ஸ் போட்டு அதுலேருந்து கண்டு பிடிக்கிறா மாதிரி டைவட் பண்ணி ஒருத்தர் ஆக்ஷன் பண்ண வச்சு இன்னொரு மாதிரி சொல்கிறது இதெலாம் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும் இந்த கேமுலாம் கூட நம்ம லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுனா எனக்கு இந்த ரெண்டு ப்ரோக்ராமு டிவி ஷோவில் ரொம்ப பிடிக்கும்